ஹலோ ஹலோ யாருங்க ஆ சேதுபதி வீடு யாருங்க ஆமாங்க ஆ சரிங்க சரிங்க ம் ரென்ட்டுனா எப்படிப்பா அது வாடகை வாடகையா கொடுத்துர்றீங்களா இல்லை அங்கே மட்டும் தான் போகணுமா இல்லை வேறு எங்கேயாது போகணுமா அந்த டெம்புள் பார்த்துட்டு மறுபடியும் அதில் இதில் வரிங்க ஆட்டோவில் வர்றீங்களா இல்லை வேறு ஏதாவது மாதிரி மாறுகிற பிளான் இருக்குதுங்களா வெயிட் பண்ணி அப்போ வெயிட்டிங் சார்ஜோடு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுபா வரும் ஐநூறுபா வரும் ஆ ரெண்டுப் பேர் வரப்போறீங்களா ரெண்டுப் பேர் வந்தாலையும் அதேதான் ஒருத்தர் வந்தாலையும் அதே சார்ஜு தான் சரி சரி வாங்க ஏதோ ஒன்று முன்னேப் பின்னே ஒரு ஐம்பது இருபது பத்துனு கொறைச்சிக்கலாம் அதுக்கு மேலேலாம் குறைக்க நாங்களும் டீசல் வெலை ஏறிடுச்சு டீசல் டீசல் போடணும் நாங்களும் கஷ்டப்பட்றோங்கல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிள்னா ஒரு ஒரு பத்து கிலோமீட்ரு வரும்

பஸ் ஸ்டாண்டு வர ஒரு ஆஃப் அன் அவரில் வந்துடுவேன் ஏனால் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நான் இங்கே ஒரு கஸ்டமர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டுதான் நான் வரணும் அதனால ஒரு ஆஃப் அன் அவர் வேணும் ஆஃப் அன் அவரில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா

அப்படியா சரிங்க சரிங்க ஆ வந்து நான் அங்கருந்து கூப்பிட்டுக்கிறேங்க ஆ சரிங்க சரிங்க ஆ வந்துருவேங்க ஆஃப் அன் அவரில் வந்துடுவேன் ஆ சரிங்க சரிங்க சரி ஓகேங்க